நாகப்பட்னத்தில் வந்து நிறையா வந்து இயற்கை இடர்பாடு ஏற்படக் கூடிய ஏரியா இயற்கை இடர்பாடு ஏற்படக் கூடிய ஏரியாகின்றதால வந்து நம்ம வந்து சில உள்கட்டமைப்பில் வந்து மிக முக்கியமான பணிகளை மேற்கொள்ள வேண்டியதிருக்குது மேற்கொள்ள வேண்டிருக்கு நம்ம என்னென்ன பண்கிறோன்னு பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் இப்போ இது வந்து ஒரு ஒரு ஒரு க்ரிட்டிக்கலான வந்து ஒரு நேச்சர் டிஸ்ஸாடர் ஏற்படக் கூடிய ஏரியாகின்றதால வந்து நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து கால்வாய் அமைப்பு வடிகால் அமைப்பு அது மட்டும் இல்லாமல் வந்து சுகாதாரமான வந்து குப்பைகளை அப்புறப்படுத்தல் அந்த அமைப்பில் வந்து நம்ம நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிக்கயேன் நார்மலாக வந்து வீட்டில் அதிகமாக வந்து குப்பை சேருது சேருது இப்போ இப்போ என்ன பண்ணணும்னா வந்து இந்த மாதிரி நாகப்பட்டினம் ஃபுல்லா வந்து எந்தெந்த வார்ட்டில் எல்லாம் குப்பயெல்லாம் கலெக்ட் ஆகுதோ அந்த கலெக்ட் அந்த வார்ட்டில் வந்து தரம்கின்ற ஒரு தூய்மை பணியை யூஸ் பண்ணி நம்ம வந்து மொத்தமாக கலெக்ட் பண்ணி அதை நாங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து செக்ரிகேட் பண்ணி மக்கக் கூடியது மக்காதது மக்க இயலாதது செக்ரிகேட் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறோம்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயிட்டு குமிக்கிறோம் இதனால் நாகப்பட்டினம் வந்து சாலை ஓரத்துலேயும் சாலைகள்லேயும் வந்து குப்பைகள் வந்து குவியல் ஓகே வா இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது சாலை ஓரத்தில் வந்து குப்பைகள் வந்து குவிகிறது தடுக்கப்படுதா இப்போ அடுத்தது கேட்டீங்கன்னா வந்து அதிகமாக மழை பேய்ததுன்னு வந்து தண்ணி வந்து தண்ணி ஃப்ளோ வந்து ஃப்ளோவாக இருக்குகிறது இல்லை அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா வந்து முக்கியமான வடிகால் அமைப்பு இல்லாததுனாலே நாகப்பட்டினம் ஃபுல்லா இப்போ என்ன பண்ணுறோம்னா வந்து நாகப்பட்டினம் ஃபுல்லா பாதாள சாக்கடை இருக்குதுல்ல நாகப்பட்டினம் ஃபுல்லா வந்து இந்த பாதாள சாக்கடை இருக்குதுல்ல அந்த பாதாள சாக்கடையை வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண பார்க்கணும் பாதாள சாக்கடை வந்து கேட்டீங்கன்னா வந்து ஒரு தெருவில் இருக்குது ஒரு தெருவில் இருக்குது அந்தத் தெருவுக்கு வந்து வெளியே போகக்கூடிய அந்த சாக்கடை வந்து வெளியே போகாமல் வந்து அண்டர் க்ரவுண்ட்டில் வந்து பாதாள சாக்கடை போட்டு பாதாள சாக்கடைலிருந்து கழிவு நீரை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே கேட்டீங்கன்னா வந்து எல்லாமே வந்து கடலில் போய் கலக்கற மாதிரி ஒரு வந்து முக்கியமான திட்டங்கள் வந்து இப்போ இண்ட்ரஸ் பண்ணிவிட்டு இருக்காங்கள் அந்த இண்ட்ரடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நாகப்பட்டினம் ஃபுல்லா வந்து நாகப்பட்டினம் ஃபுல்லா வந்து கேட்டீங்கன்னா வந்து அந்த பாதாள சாக்கடை திட்டத்தை வந்து திறன் பட செயல்படுத்திகிட்டு இருக்காங்கள்